எங்களோடய பகுதி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வெப்பம் உள்ள பகுதி ஏன்னால் வந்துட்டு நாங்கள் இங்ககே மரம் செடி கொடிகளெலாம் அதிகமாக இல்லை அதனாலே வந்துட்டு குளிர்பானம் இந்த ஜூஸ்ஸு ஆப்பிள் மாதுளம்பழம் இந்தமாதிரி ஜூஸ் போட்டு விற்றோம்னா நல்ல வந்துட்டு தொழில் போகுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதேமாரி நம்ப ஜூஸ்ஸுன்றது வந்துட்டு அதிக வெலையில் விற்கறதை விட்டுவிட்டு கொஞ்சம் கொறச்சு கம்மி வெலையில் விற்றோம்னா நம்மளோடய லாபம் நல்லா வரும் குளிர்பானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடையில் விற்கறத விட நம்ப தயாரிச்சு கொடுக்கறதுனால சுவை அதிகமாக இருக்கும் அதனாலே இங்கே எல்லோரும் வந்து விரும்பி வாங்குவாங்க தொழிலும் நல்லபடியாக போகும் சாத்துக்குடி ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் ஜூஸ்ஸு சர்பத்து நன்னாரி இந்தமாதிரி மொதற்கொண்டு கூட நம்ப தொழில் செய்யறதுக்காக நம்ம ஆரம்பிக்கலாம் ஜூஸ் அப்படின்றது வந்துட்டு இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு கரெட்டாக இருக்கும் ஏன்னால் அதிகமாக தொழில் வியாபாரம் ஆகக்கூடிய பிஸ்னஸ் வந்துட்டு இப்போதைக்கு ஜூஸ் தான் இப்போதைக்கு இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி பெரிய கடையாக ஒன்று ஆரமிச்சு அதுக்கப்புறம் நம்ப முன்னேறலாம் அந்த மாரி வாழ்க்கையை நம்ப இருக்கிறதுதான் நல்லது என்னை கேட்டவரைக்கும் வேலைக்கு போறதை விட நம்ப இந்தமாரி சொந்த தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது நம்ப மனதுக்கு திருப்தியும் தரும் நிம்மதியும் தரும் அடுத்தவங்ககிட்ட போய் கைக்கட்டி வேலை செய்யணுன்னு அவசியம் இல்லை எனக்கு இந்த ஜூஸ் கடை ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் நான் ஜூஸ் கடையை வச்சு தொழில் பண்ணிடலான்னு ஆசைப்பட்றேன்